அதாவது எனக்கு பிடிச்ச புரோகிராம்ன்னா அதா அதாவது டிவி சேனல் டிவின்னா இந்த சன் டிவி விஜய் டிவி ஜிதமிழ் அந்தமாதிரி டிவி நியூஸ் பாலிமர் நியூஸு அந்தமாதிரி பாப் நாங்கள் வந்து பார்ப்போம் அதாவது இந்த வர அந்த டிவியில வர புரோகிராம் எல்லாமே இந்த நீயா நானா குக்கு வித் கோமாளி இந்த பிக் பாஸு இந்த டான்ஸ் வர்றது பாட்டு வர்றது இந்தமாதிரி எல்லாமே பிடிக்கும் சீரியல் அந்தமாதிரி எல்லாமே பார்ப்போம் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கும் கொஞ்சம் அதாவது ஒரு கவலைன்னா கூட கொஞ்ச நேரம் பார்த்தோம்னா அது கொஞ்சம் மறந்த மாதிரி அது கொஞ்சம் ஒரு ரிலீஃபாக இருக்குறமாதிரி இருக்கும் நியூஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நியூஸ் எல்லா தெரிஞ்சிக்கலாம் அதனால் அதை வந்து கொஞ்ச நேரம் என்ன சொல்லுறது ஒரு ஒரு மண்நேரம் ரெண்டு மண்நேரம் அந்த சேனலைல்லாம் பார்ப்போம்